மத பண்டிகைன்னால் இன்றைக்கி வந்து கிறிஸ்டின் ஓரளவுக்கு செய்வாங்க இந்துக்கள் ஓரளவுக்கு செய்வாங்க தமிழ் ஓரளவுக்கு செய்வாங்க ஆனால் தமிழர் இந்துக்களுடைய ஒரு இது என்னான்னால் தீவாளின்னால் அது ஒரு பலகார வகைகள் அது ஒரு சாப்பாடு வகைகள் தனி அதே ஆடிப் பதினெட்டுன்னால் அதுக்குன்னு ஒரு இது இருக்குது அந்த ஒரு இது செய்வாங்க அதே பொங்கல்னால் கம்பல்ஸரியாக வீட்டுக்கு எல்லோருமே இருப்பாறாங்க இருக்கறவங்களோ இல்லாதவங்களோ எல்லோருமே வந்து அந்தப் பொங்கல் ரெண்டு பொங்கல் வெச்சு அந்த மாடுகளுக்கு ஊட்டி அந்த ஒரு விசேஷங்கிறது பொங்கல் பண்டிகை தான் மற்ற பண்டிகையில் வந்து நமக்கு எப்படி பொங்கல் பண்டிகையோ அதேப் போல ரமலான் இருக்குது பக்ரீத் இருக்குது முஸ்லீம்களுக்கு அந்த ஒரு இது அவங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு செய்யணும் போகணும் பிடிக்கணுங்கறத அவங்களுக்கு முஸ்லீம்க்கு அது அதேப் போல கிறிஸ்தவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் இருபத்தஞ்சில கிறிஸ்மஸ்ஸுன்னு வருது அவங்களுக்கு அது பண்டிகை நமக்கு எப்படி தீபாவளியோ அதேப் போல அவங்களுக்கு கிறிஸ்மஸ்ஸு அதை வந்து சாப்பாடு அந்தளவுக்கு அவங்க செய்வாங்க கிறிஸ்துவருக்கு ஒரு மூணு நாலு புனித வெள்ளின்னு ஒன்று இருக்குது கிறிஸ்மஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது இதுகளில் தான் அவங்க நல்ல ஒரு பாரம்பரியமிக்க ஒரு உணவு தயாரிப்பாங்க இந்துக்கள் வந்து எப்போவுமே உண்டு கோயிலில் விழாக்கள் காலத்தில் எந்த ஒரு உணவும் அவங்குளுக்கு இது கிடையாது எல்லா உணவும் இதாக இருக்